நான் வந்து கோழி வளர்க்கறத பற்றி பேசுகிறேன் ஃபர்ஸ்ட்டு கோழிப் பண்ணையில் வந்து சாணம் தெளிச்சுட்டு சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நார் கொட்டிவிட்டு அதுக்கப்புறமா க கோழிய விடணும் அந்த வேஸ்ட்டேஜெல்லாம் நாங்கள் வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறமா க்ளீ கோழிப் பண்ணை வந்து க்ளீனாக வெச்சுருக்கணும் வெச்சிட்டு இருந்து நல்லா க்ளீன் க்ளீனாக வெச்சுருக்கணும் அதுக்கப்புறமா இப்போ கோழிப்ப வெச்சுருந்தோம் நான் வ கோழி வந்து தண்ணி வந்து பஸ்ட்டு தீவனம் கொட்டணும் த இப்போ தண்ணி டெய்லியுமே தண்ணி வைக்கணும் கோழிக்கெல்லாம் அப்போதான் நோய் வராது நோய் வந்தாலேயும் ஊசி போடணுங்க ஊசி போடணும் மூக்கு வெட்டணும் ஒரு நாளைக்கு மூணு நாள் தண்ணி வைக்கணும் மூ மூணு டைம் தீனியும் போட்டு தீனி தீவனமும் தீவனமும் போடணும் மூணு மாதத்துக்கு மூணு நாள் ஊசி போடணும் மூ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஊசி போடணும் அது வந்து நல்லா ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கணும் நோய் வந்துடுச்சுனா அதுக்கு ஊசி போடணும் தடுப்பூசி போடணும் தடுப்பூசி தடுப்பூசி போடணும் அதில் வந்து ஏதாவது காய்ச்சல் அதுமாதிரி வந்திருந்தா பூண்டு நசுக்கி தண்ணியில் கரைச்சு அதை விடணும் தண்ணியில் கரைச்சு விட்டுட்டு பத்திரமா பார்த்துக்கணும் அதான்